நான் அந்த கடைக்கு போனேன் அது சரா மார்க்கெட்டுக்கு போனேன் சேரு ரெண்டு சேரு வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு சேரு வந்து ரெண்டு மூணு நாளில் காலு உடஞ்சி போச்சு போய் தி திருப்பி கடைக்காரருக்கிட்ட கேட்டால் கடைக்காரரு வந்து பஸ்ட் குவாலிட்டி தான் சொல்லி வாங்கினேன் இப்போ போய் போய் கேட்டால் பஸ்ட் குவாலிட்டி தான் நீங்கள் வெயிட்டு ஓவராக வச்சிருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உக்காந்துருப்பீங்க அதனால் கால் உடஞ்சு போச்சு கால் எப்படி புதுசுக்கு புது சேர் ரெண்டு நாளில் உடையுமா வெயிட்டாகவே அத்தா பெரிய ஆளுகளும் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை நாங்கள்லாம் சிம்பிளான ஆளுங்க அப்படி இருக்கிற எப்படி கால் உடையும் ரெண்டு அப்படின்னா யாராவது ரெண்டு பேர் போய் சேரில் கோர முடியுமா கோர முடியாதில்ல அதனால் போய் போய் போய் கேட்டதுக்கு அவரு வந்து எங்களது வந்து தரம் நல்ல தரம் தான் அப்படின்ட்டாரு நான் திருப்பி தர முடியாதுங்கிறார்